ஹலோ வணக்கம் சார் மோகன் டிராவல்ஸுங்களா கோயம்த்தூரில் சார் பத்மநாதாம் பத்மநாபன் மதுரைலந்து பேசுறேங்க சார் சார் இப்போ வர வீக் எண்டுக்கு வந்து சனி ஞாயிறு வந்து ஃபேமிலியோட மருதமலையில் சுப்பிரமணி சுவாமி திருக்கோயிலுக்கு வர்லான்ட்ருக்கோங்க சார் நான் கூகுளில் சேர்ச் பண்ணங்க சார் டிரா டிராவல் ஏஜென்ட் அந்த டிக்கெட் புக்கிங் அதுக்கெல்லாம் உங்கள் இது தான் வந்துச்சிங்க சார் அது தான் என்ன டீடெயில்ஸ் கேட்கலாம் என்ன டீடெயில்ஸ் எப்படி கேட் என்ன அப்படின் கேட்டுக்கலாம் தாங்க சார் கூப்பிட்ருந்தேன் சார் நான் இந்த கோரிப்பாளையம் பக்கத்துலருந்து வரங்க சார் பேசுறேங்க சார் சார் மதுரைலயிருந்து வண்டி அரேஞ்சு பண்ணாலும் சரி இல்லை ட்ரெயின் டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணி கொடுத்தீங்கன்னாலும் சரிங்க சார் ஓ ஓகேங்க சார் ஆ வெள்ளிக்கிழமை கிடைச்சா போதுங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் பன்னெண்டு பேர் போகற மாதிரி இருக்குங்க சார் பெரிய வண்டி ஓகேங்க சார் ஓக் ஓகே ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகே ஓகேங்க சார் சரிங் சார் ஓகே ஓகேங்க சார் ஓகேங்க சார் அப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார் அந்த ஸ் கோயிலில் சாமி கும்பிட்றது அந்த இதெல்லாம் வந்து ஓ ஓ ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் புரியுது புரியுது புரியுதுங்க சார் ஓகே ஓகேங்க சார் ஏர்லி மார்னிங் ஓகே ஓகே க கண்டிப்பாக கண் கண்டிப்பாகங்க சார் ஓகேங்க சார் ஓகே ஓகேங்க சார் அப்போ சாய்ந்திரன்னா எத்தனை மணிக்கு இது பண்ணுற மாரிருக்கும் ஓ ஓகே ஓகேங்க சார் சரிங் சார் சரிங் சார் ஓ ஓகே ஓகேங்க கண்டிப்பாக கண்டிப்பாங்க சார் சார் இதுக்கெல்லாம் எவ்வளோ ஆகுங்க சார் இந்த வந்தது போகறது இப்போ டிக்கெட்டு ஓகேங்க சார் டுவெல் மெம்பெர்ஸ்க்கும் சேர்த்தி கரெக்ட்டுங்களாங்க சார் கோயில் செலவு நீங்கள் ரூம் எல்லாமே இது பண்ணுறது ஓகேங்க சார் ஓகே புரியிது புரியிதுங் சார் சரிங்க சார் நான் என்னன்னு பேசிவிட்டு ஓகே ஓகேங்க சார் ஓகேங்க சார் அப்போ வீக் எண்டு வந்தா கோயில் வந்து மூடிருக்காது ஒன்றும் பிரச்சனை இல்லலைங்க சார் வந்து எப்போ வேணா ஓகே ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க கண்டிப்பாக கண்டிப்பாங்க சார் கண்டிப்பாங்க சார் கண்டி புரியிது புரியிதுங் சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் நன்றிங்க சார்